ஹலோ சொல்லுங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோகாரா கல்யாண ஃபங்க்ஷனு கல்யாண ஃபங்க்ஷன் ஃபோட்டோ கல்யாணம் எல்ல எங்களுக்கு வந்து நல்ல டிசைனாக இருக்கணும் பேப்பர் வந்து நல்லாயிருக்கணும் டிஜிட்டல் ஆ

டிஜிட்டல் நல்ல க்ராண்ட்டாக இருக்கணும் எங்களுக்கு க்ராண்ட்டாக வேணும் பதினைஞ்சாயிரத்து இருபதாயிரத்து கம்மி விலையில இல்லைங்களா எங்களுக்கு நல்லா அழகா வேணும் டிஜிட்டல் வந்து நல்லா இருக்கணும் க்ராண்ட்டாக இருக்கணும்

ஆ ஆ எத்தனை ஃபோட்டோ பிடிச்சா எவ்வளோ வரும்

முழுசா நல்லா க்ராண்ட்டாக வேணும் எங்களுக்கு எல்லாம் க்ராண்ட்டாக இது நல்லா பேப்பரெல்லாம் நல்லா இதாக இருக்கணும் கேஷ்ஷூ தான் ஆ இவ்வளோ சொல்கிறிங்களே நிறையா பார்த்துப்போட்டு கொடுங்க நல்லா அழகா இருக்கணும் சரிங்க சரிங்க கால் பண்ணிவிட்டு வந்து வரோம் சரிங்க நல்லாயிருக்கணும் நல்லாயிருக்கணும் நல்லா சரிங்க சரிங்க உடனே கொடுத்துருவிங்களா உடனே கொடுத்துருவிங்களா ஒன் வீக்கிலே தருவீங்களா சரிங்க சரிங்க சரிங்க நாங்கள் கால் பண்ணிவிட்டே வரோம் சரிங்க